ஆமாம் நானும் தியானம் பண்ணுவேன் தியானம் பண்ணிணா நமக்கு வந்து மன வலிமைக்கு மனம் வந்து மனம் வந்து நிம்மதியாக இருக்கும் ஏன்னா நாம் வந்து தியானம் பண்னோம்ன்னா நம்ம வேலைக்கு போயிட்டு அங்கேருக்க பல டென்ஷன் வீட்டுக்கு வந்தால் பல டென்ஷன்ருக்கும் ஆனால் நம்ம வந்து தியானம் பண்ணிணா நம்மளோடய மன வலிமையும் ந நிம்மதியும் ஆரோக்கியமாக இருக்கும் அதேமாதிரி மூச்சு பயிற்சியும் பண்ணுவேன் நம்ம மூச்சு பயிற்சி பண்னோம்னா நமக்கு வந்து லங்ஸ் வந்து ஆரோக்கியமாக ஸ்வாசிக்கும் நம்மளோடய ஹாட்பீட் வந்து நல்லா சுர நல்லா ஹாட்பீட்டும் நமக்கு நல்லாயிருக்கும் எந்த நோய் நொடியும் எதுவுமே நமக்கு வராது நம்ம ஆரோக்கியமாக இருப்போம்